இந்தியாவில வந்து அதிகாரப்பூர்வ மொழிகள் என்னென்னா ஹிந்தி இங்கிலீஷ் இந்த ரெண்டு மொழியும் தான் அதிகாரப்பூர்வமாக சொல்லிருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டே மொழியும் பேசும் போது தான் மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்புறம் வந்து இது தவிர மற்ற மொழி என்னென்னா திராவிட மொழிகள் அதாவது இப்போ தமிழ்நாடுன்னு பார்த்துட்டோம்னா கன்னடம் தெலுங்கு இந்த இதெலாம் திராவிட மொழி இந்த மொழியெல்லாம் பே பேசுவாங்க அப்புறம் வந்து தமிழ் வந்து தொன்மையான மொழி ஏன்னா அதுலருந்து தான் மற்ற மொழி எல்லாம் வந்துச்சு அதனால் இங்கே வந்து தமிழ் அதிகமாக பேசுவாங்க நான் வந்து பன்மொழி தன்மையை பற்றி என்ன நினைக்கிறேனா இது அறிவை வளர்த்தறக்கு ஓகே தான் பட்டு தாய்மொழி வந்து அழிஞ்சு போயிரும் இந்த விஷயத்த வந்து நினச்சி நான் வருத்தப்படுறேன் ஆனால் அறிவை வளர்த்துவதற்கு இந்த மொ பன்மொழி தன்மை வந்து ரொம்பவே நல்லது இதில் வந்து நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு நம்ம எடுத்துக்கறதை பொறுத்து தான் இருக்கு